நான் வந்து வீட்டில் எனக்கு இடம் இருக்கிறதுனால அந்த இடத்த நான் பயன்படுத்திக்கிணும்னு நினச்சனா அதனால் நான் வீட்டுக்கு முன்னால் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் வச்சுருக்கிறேன் நான் வச்சுருக்கிற மரம் வந்து இந்த மஞ்ச பூவை வாஸ்து பிரகாரம் அது மரம் அது நல்லா பெருசாக வளர்ந்து பெருசாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் வந்து பூ பறிச்சிட்டு போகறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வெயிலுக்கும் வந்து இருக்குறாங்க அதே மாதிரி எனக்கு பின்னால் பக்கமும் இடம் இருக்கு அந்த இடத்துல வாழ மரம் குரோட்டன்ஸு கொய்யா மரம் செம்பருத்தி செடி இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இதை இதனால் எனக்கு வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் செடியும் வச்சுருக்கிறேன் அதாவது வாழக்காய் இருக்கு பாவக்காய் செடி வச்சுருக்கேன் இதனால் வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா இதெல்லாம் நான் க செடியிலயே கருவப்பிள்ள இதெல்லாம் எடுத்துக்கிறேன் இது இல்லாமல் நான் இன்னும் இருக்கிற ஏதாவது செ இதுங்க எல்லாம் வளர்க்கணும்னு நினச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு வரன் செடிங்களும் மரங்களும் இருக்குது இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நானு இருக்கிற ப பொருளை கொடுத்து காய்கறிகளையோ இல்லை பூவையோ கொடுப்பேன் வாங்கிக்குவாங்க பூ செடி மல்லி பூ செடி இருக்கு மல்லி பூவை பரிச்சி அதை செம்பருத்தி ரோஜா இதெல்லாம் வச்சுருக்கிறேன் அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தன் அவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி பூக்கள கோயிலுக்கும் கொண்டி கொடுப்போம் அதனால் அவங்களும் வந்து பரிச்சிகிட்டு போவாங்க அப்புறம் நிழலுக்காக அந்த சோ மரம் வளர்த்துறன் அந்த மரத்தில் வந்து நிழல் இருக்கிறதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாப்பாக உட்காந்துருக்குறாங்க வீட்டில் வந்து வேப்பம் மரமும் வச்சுருக்கிறேன் வேப்பம் மரத்தில் வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து காற்று வாங்க உட்காருறாங்க நிலலுக்கும் உட்காருறாங்க அப்புறம் மேற்கொண்டு இன்னும் செடிகள் வளர்த்துணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தகுந்தா மாதிரி எனக்கு இடமும் இருக்குது எனக்கு பொழுதும் போகுது அதனால் செடி மரம் செடியோட காய்கறிகளும் போட்டு வளர்த்துறோம் பூ செடிகளையும் வளர்த்துக்கிட்டு வரன் அதனால் எனக்கு காலையில நேரம் பொழுது போகற மாதிரி இருக்குது ஈவினிங் பூ எடுத்து அதை கட்டி முடிச்சு இது பண்ணுறதுனால எனக்கு அதுலையும் வந்து பொழுது போகுது இதனால் நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன்